எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய செடிகள் கொடிகள் வந்து வளர்த்துட்டு வரோம் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்ன்னா எங்கள் வீட்டில் வந்து அதிகபட்சமாக முருங்கை செடி இருக்கு முருங்கை செடி வந்து நாங்கள் நிறைய வளர்த்துட்டு வரங்காட்டி வீட்டுக்கு தேவையான முருங்கையை வந்து அதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் தேவைக்கு அதிகமாக இருக்கிற முருங்கையை எல்லாம் நாங்கள் வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் விற்பனை செஞ்சுட்டு வரோம் அதில் அந்த முருங்கை செடியை வந்து சில காலம் அப்படியே விட்டுட்டோம்ன்னா அந்த முருங்கை செடி வந் முருங்கை செடியில் இருந்து முருங்கை பூ வரும் அந்த முருங்கை பூக்கள் எல்லாம் வந்து முருங்கை காயாக மாறும் அந்த முருங்கை பூவையும் நாங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் சில நாட்கள் கழித்து தான் அந்த முருங்கை காயையும் நாங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அதிகபட்சமாக இருக்க காய்களெல்லாம் வந்து நாங்கள் சந்தை படுத்திடுவோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய செடிகள் நாங்கள் வளர்த்திகிட்டு வரோம் தக்காளி செடி வளர்த்திட்டு வரோம் மிளகாய் செடி வளர்த்திட்டு வரோம் கத்திரிக்காய் செடி வளர்த்திட்டு வரோம் ஸோ காலத்துக்கு ஏற் ஏற்றவாறு நாங்கள் வந்து அந்த செடியை பயிரிட்டு நாங்கள் வீட்டில் வந்து வளர்த்திட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் நிறையா கொடிகளும் வளர்த்துறோம் அதில் வந்து பூ கொடிகள் வந்து நிறைய இருக்குது வீட்டை வந்து அலங்கரிக்கிறக்காக நாங்கள் வந்து நிறைய பூ கொடிகளும் வளர்த்திட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் நிறையா கொடி வகையான காய்கறி செடிகளையும் நாங்கள் வந்து வளர்த்திட்டு வர்றோம் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா வந்து புடலங்காய் பீர்க்கங்காய் அப்புறோம் இந்த மாதிரியான காய்கள் எல்லாம் நாங்கள் வளர்த்திட்டு வர்றோம் ஸோ புடலங்காயும் பீர்க்கங்காயும் வீட்டு தேவைக்கு பயன்படுத்திகிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து சந்தை படுத்திடுவோம் ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன விலைக்கி போகுதோ அந்த விலைக்கி நாங்கள் வந்து விற்றுருவோம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து வீட்டை சுற்றியுமே எப்போ பார்த்தாலுமே வந்து நிறைய செடி கொடிகள் இருக்கும் அந்த செடி கொடிகள் எப்பவும் பசுமையாக இருக்கங்காட்டி அந்த பக்கம் வந்து எப்பவும் பட்டாம் பூச்சிகள் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் பறவைகள் அந்த மாதிரியான சின்ன சின்ன விலங்கு அணில் அந்த மாதிரியான விலங்குகளும் அடிக்கடி வரும் இது எல்லாம் வந்து இந்த சுற்றுசூழல் எல்லாம் வந்து பசுமையாக இருக்கங்காட்டி எங்களுக்கு மட்டும் பயனில்லை எங்களை சுற்றி இருக்க விலங்குகளுக்கும் அது வந்து பயனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செடிகள் நாங்கள் வந்து வளர்க்கணும் நினைக்கிறோம் அதற்க்கான போதிய இடம் வந்து எங்கள் கிட்ட இல்லாதங்காட்டி இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த அளவு செடிகள் வந்து வளர்த்திட்ருக்கோம் இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா வந்து இந்த முருங்கை செடியை வந்து நாங்கள் அதிக அளவில் வ வளக்கிறங்காட்டி எங்களோடய பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து அதை வ எங்கள் கிட்ட வந்து அதிகபட்சமாக விரும்பி வாங்கி அவர்களும் சமைச்சி சாப்பிட்றாங்க அதனோடய சுவையும் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அவங்க வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய செடிகள் வளர்த்திங்கன்னா நிறைய செடி கொடிகள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் பயனில்லாமல் சுற்றி இருக்கறவங்களுக்கும் வந்து ரொம்ப பயனளிக்கிறதாக இருக்கும் எங்களை மாதிரியே நீங்களும் வந்து அதிகமான செடிகள் வந்து பயிரிட்டு வளர்ங்க